தரகர்களெலாம் இங்கே இல்லை சோளத்துக்கு வாங்குகிறதுக்கு யார் எந்த ஊரில் ஓனர் வந்தாலும் வாங்கிட்டு போகலாம் சோளம் மூட்டை ரெண்டாயிரத்தி இரநூறும் விக்கும் முந்நூறுன்னும் விக்கும் எப்படி எப்படி அங்கே மார்கெட்டு விலையோ அது மாதிரி கூடி வித்துட்டு போகும் ஐந்நூறுன்னு கூட விக்கும்